அப்போல்லாம் வந்து அந்த கால கட்டத்துலெலாம் வந்து பெரியவங்க வந்து இந்த இந்தமாதிரி தான் என்கிட்ட பேசக்கூடாது அவங்களாண்ட பேசக்கூடாது அவங்க உள்ள வரக்கூடாது அவங்கள்லாம் வந்து போனால் அந்த இடத்த கழுவி விட்டுக்குனு இவங்க அவங்க சாப்பிட்டத்த அவங்க வந்து சாப்பாடு கேட்டாலோ இல்லை தண்ணி கேட்டாலோ அவங்களுக்கு கையில் கொடுக்கறது நம்ப பாத்தரத்தில் கொடுக்காம நம்ம முன்னோர்கள் அவ்வளோ இதுவாக பண்ணிட்டாங்கள் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம காலத்தில் அப்படி நினக்கவே இல்லை எல்லாம் ஒன்று எல்லோருக்கும் வந்தால் ரத்தம் ஒரே ரத்தம் ஒரே கலரு ஒரே இதுதான் அதனால் இப்போ ஒரே தட்டில் சாப்படுறோம் ஒரே மாதிரி இருக்கிறோம் ஒரே ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம் நம்ம ட்ரெஸ்ஸை அவங்க போடுறாங்க இப்போல்லாம் வந்து அதை எதிர்பார்க்கறதே கிடையாது எல்லோரும் எல்லோருக்கும் சமம் இப்போது வந்து எல்லாமே பெண்களாக எல்லாம் பெண்கள் ஆண்களாக ஆண்கள் எல்லா ஆண்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் ன்றதே கிடையாது அவங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு மு நம்ம நம்ம முன்னோர்களெலாம் வந்து அவங்கள்லாம் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்வாங்கோ அவங்கள்லாம் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்கள் ஆனால் நம்ம வந்து இப்போ அப்படி கிடையாது வாங்க வாடா மச்சான் வாம்மா வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜென்ஸுங்க லேடீஸுங்க எல்லோருமே வந்து நம்ம கோவிலு குளம் எல்லா இடத்துக்கும் சுற்றுவுறோம் சமமாக ஆயிட்டோம் இந்த காலக் கட்டத்தில் அதுதான் அதைதான் விரும்புகிறோம் இப்படிதான் இருந்தால் நமக்கு நல்லது